ஆ மேம் நான் லைப்ரரிக்கு வந்தேன் அ ஸ்டோரி புக் தேவை இருக்கு மேம் தமிழ் மேம்

ஒரு ரெண்டு புக்கு இருந்தால் போதும் மேம் ஆ இருக்கு மேம் ம் சரி ம் சரி மேம்

சரி மேம் சரி மேம் செஞ்சுவிட்டு எடுத்துகிட்டு போகறேன் மேம்

சரி மேம் தேங்க் யூ மேம் இல்லை மேம் நீங்கள் சொன்னதை வச்சு நான் செஞ்சுகிட்டு போகறேன் மேம்

சரி மேம் தேங்க் யூ மேம்